சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் சார் இன்னிக்கு நம்ம போ ரெஸ்ட்டாரெண்ட்டில் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கனா சிக்கன் பிரியாணி இருக்கு ம் மட்டன் பிரியாணி இருக்கு சார் மஷ்ரூம் பிரியாணி இருக்கு அப்புறோம் பார்த்திங்கனா காடை வறுவல் நெத்திலி இருக்கு சார் ரெஸ்ட்டாரண்ட் டிஷ்ஷுன்னு இல்லங்க சார் ரெஸ்ட்டாரண்ட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கனா ஃபுல்மீல்ஸுக்கு வந்து நாங்கள் நான்வெஜ்ஜிக்கு இது பண்ணுறோம் பார்த்திங்கனா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு காடை ஃப்ரீ ரெண்டு மட்டன் பிரியாணி வாங்குனிங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ அப்புறோம் பார்த்திங்கனா ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து நாங்கள் தேர்ட்டி பர்சென்ட் டிஸ்கௌண்ட்டு தரோம் சார் உங்களுக்கு என்ன சார் ஆர்ட்ரு வேணும் ஓகே சார் ஒயிட் ரைஸ் நண்டு ஃப்ரை பெப்பர் ரசம் அவ்வளோ தானா சார் வேறு எதாவது வேணுங்களா சார் இது ஓகே சார் சார் இதோட அமௌன்ட்டுன்னு பார்த்திங்கனா டூ ஹண்ட்ரெட் ஃபிஃப்ட்டி டூ ஹண்ட்ரெட் ஃபிஃப்ட்டி வருது சார் ஆன்லைன் பேமண்ட்டுங்க ஆன்லைன் பேமண்ட்டுங்களா இல்லை ஆ இருக்கு சார் இருக்கு அட்ரஸ் சொல்லுங்கள் சார் ஃபிஃப்ட்டின் நம்பர் ஒன் நார்த்து ஸ்ட்ரீட் கொளப்பாடி ஓகே சார் சார் இன்னும் எவ்வளோ டைம்மில் சார் வேணும் உங்களுக்கு ஓகே சார் நாங்கள் ஆட்ரு ரிசீவ் பண்ணிட்டா நாங்கள் டைம்க்கு கொண்டு வந்துடுறோம் சார் ஓகே சார் ஓகே சார் சார் தொடர்ந்து கால் பண்ணுங்கள் சார் உங்களுக்கு தேவையான ஆட்ரை நாங்கள் வந்து செஞ்சித் தரோம் சார் செம்மையான ரேட்லையும் ஓகே சார் தேங்க் யூ சார்